பாலக்கோடு ரெயின்போ ஷோரூம்க்கு திடீர்னு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னே எங்கள் வீட்டுக்காரரு என்னை கூட்டிகிட்டு போனார் என்னாவாயிருக்குன்னு போய் நான் பார்த்தா அங்கே போனால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக கண்ணை மூடி காமிச்சாரு என்னன்னு பார்த்தா எனக்கு வாஷிங் மிஷின் கிஃப்ட்டாக கொடுத்தாரு அது வந்து இப்போ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வரையுமே எந்த பிரச்சினையுமே இல்லை மோட்டரும் சூப்பராக இருக்குது இன்னோன்று எனக்கு வந்து இத்தினை நாள் கையில் தோய்ச்சிட்டு இருந்தேன் அது வாங்கின பின்னாடிருந்து நல்லா இருக்குது எந்த பிரச்சினையும் இல்லாமல் இருக்குது மூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வரையும் வாஷிங் மிஷின் சூப்பராக இருக்குது மோட்டர் எந்த பிரச்சினையும் கொடுக்கல துணி சூப்பரா தோய்ச்சு கொடுக்குது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்குலேஷன்லையும் சொல்லிகிட்டுருக்கேன் என் சிஸ்டர்க்கு என் பிரதர்க்கு எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் கூட சொல்லிகிட்டுருக்கேன் இது நல்லாயிருக்கு இது வாங்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கும் சொல்லிகிட்டுருக்கேன்